அந்த காலத்தில் கிணத்திலிருந்து மாட்டை கட்டி விவசாயத்துக்காக ஏற்றல் மூலிமா எடுத்துக்கிட்டுருந்தோம் அதே மாதிரி குடிக்கிறக்கும் வந்து உருளை கட்டி கயிறு போட்டு சேந்தி குடத்தில் ஊற்றி கு குடிதண்ணிக்கி வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கிட்டுருந்தோம் இப்போ இந்த மின்சாரம் வந்த உடனே கிணத்துக்குள்ளேயும் வந்து மோட்ரு போட்டு எடுக்கிறான் எடுக்கிறோம் அதே மாதிரி மேலே வச்சியும் எடுக்கிறோம் அது இல்லாத இப்போ கிணத்துக்கு தவிர போரல் நவீன இயந்திரம் மூலம் போர் போட்டு அதன் மூலம் விவசாயத்துக்கு போர் கோல் போட்டதுனால் மின்சாரம் இருந்தால் தான் தண்ணி எடுக்க முடியும் இல்லைன்னா வந்து எடுக்க முடியாத நிலம ஆகிபோச்சு அதனால் வீடுனாலும் சரி விவசாயன்னாலும் சரி மின்சாரத்தின் மூலிமா இப்போ தண்ணி எடுத்து பயன்படுத்துகிறோம்